ஏ எனக்கு வந்து சாம்பார் செய்யறது நல்லா பிடிச்சிருக்குது அதை மறுபடி பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்பா சாம்பார் எப்படி செய்யறதுங்க்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது நான் சொல்லிருக்குறேன் அதை நான் எப்படின்னு நான் சொல்லுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை வேக வச்சுருக்கணும் அதில் வந்து பருப்பு வேக வைக்கும்போது அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு க பூண்டு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சீரகம் அப்புறம் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேகவச்சு எடுத்து வச்சுக்கணும் அதற்கப்பறம் ஒரு போ ஒரு போசி ஒன்று எடுத்து எண்ணெயும் எண்ணெயும் அ அடுப்பில் வச்சிவிட்டு அது சூடாகினதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கருவேப்பில்லை மறுபடியும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிவிட்டுட்டு அதில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயும் உள்ளே போட்டு அது நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்பறம் இப்போ ஒரு நம்ம என்ன காய்கறியோ இப்போ முருங்கக்காயா இல்லை கத்திரிக்காவா எதா ஒரு காய் அதுக்குள்ளே போட்டு அதற்கப்றம் அதில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ருணும் வதக்கி விட்டதுக்கப்றம் அதில் ஒரு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கணும் சாம்பார் பொடி போட்டு நல்ல கிளறி விட்டு அதில் ஒரு இது பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நல்லா மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் இது நல்லா வெந்துருச்சா வெந்ததுக்கப்பறம் பருப்பு கடையணும் பருப்பு கடையும்போது நமக்கு தே ஒரு நெல்லி சின்ன அந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த புளியை வந்து அந்த பருப்புக்கூடையே ஊற்றிட்ணும் ஊற்றிட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த வேகுற காய்க்குள்ளே அந்த பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றிட்ணும் ஊற்றுனதுக்கப்றம் நல்ல கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கணும் கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு ரெண்டு கொதி விட்டுவிட்டு ஆஃப் பண்ணோன்னா சாம்பார் ரெடி சுவையான சாம்பார் ரெடி